ஹலோ சார் ஆ சார் நாங்கள் வந்து நீடாமங்கலத்துலேந்து வரோம் என் பொண்ணு வந்து எஸ்எஸ்எல்சி முடிஷ்ட்டா திருவாரூரில் நாங்கள் தேடி பார்த்ததுல உங்கள் ஸ்கூல் தான் வந்து பெஸ்ட்டு ஸ்கூல் அப்படின் நிறைய பேர் சொல்லுறாங்க அதனால் தான் நாங்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அங்கே அட்மிஷன் போடலான்னு வந்துருக்கோம் சார் ஆ நாங்கள் எப்போ வேணாலும் ஜாய்ன் பண்ணிக்கிறோம் சார் நாளைக்கே கூட வந்து ஜாய்ன் பண்ணிக்கலாம் எப்படி ஸ்கூலோட ஃபெசிலிட்டி அந்த மாரி எதாவது இருக்கா சார் ஸ்பெஷல் கோச்சிங் அந்த மாரி இருக்கா இல்லை லவன்த்து சேர்றதுக்கு ஏதாவது எக்ஸாம் மாதிரி வைக்கணுமா சரிங்க சார் சரிங்க சார் இங்கே எங்குளுக்குலாம் பஸ்ஸுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு திரும்ம வந்துலாம் இருக்க முடியாது சார் அதனால் என் பொண்ணை நாங்கள் வந்து ஹாஸ்டல்ல சேர்த்தறோம் அதற்காக அமௌன்ட்லாம் எவ்வளோ சார் ஃபீஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் நாலாயிரத்து ஐநூறா சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் மார்னிங் க்ளாஸ் ஈவினிங் க்ளாஸ் அந்தமாரிலாம் வைப்பீங்களா இப்போ ட்வொல்த்து போவ போகறா அப்படின்றதுக்காக லெவன்த்ல கோச்சிங் அந்த மாரி எதாவது கொடுப்பீங்ளா சார் சரிங்க சார்

சரிங்க சார் சார் உங்கள் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது மாரி எதனா இருக்கா சார் சரிங்க சார் சரி சரி ஓகே சார் நாங்கள் நாளைக்கு நாளான்னைக்கு வந்து வெள்ளிக் கிழமையா இருக்கு நாளான்னைக்கு வந்து நாங்கள் அட்மிஷன் போட்டுக்குறோம் சார் சாரி அவ வந்து மேக்ஸ் பையாலஜி சார் மேக்ஸ் பையாலஜி தான் சார் கேட்டுருந்தா அந்த குரூப் இருக்குங்களா ஆ சரி ஓகே சார்